ஹலோ சரவண பவன் ஹோட்டலுங்களா நான் இப்போ தான் கொஞ்சம் நான் நிஷாந்தி பேசுகிறேன் இப்போதுதான் கொஞ்ச ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு ஆ ஃபுட் டெலிவரிக்காக ஆட்ரு கொடுத்துருந்தேன் இப்போது ஒரு வேலை விஷயோன்றதுக்காக நான் இந்த அட்ரஸ்லேருந்து வேற அட்ரஸ் நேம் இருக்கிற பக்கத்தில் நியர் பை நேமூருக்கு போகணும் நேமூரில் வந்து பிள்ளையார் கோயில் ஸ்டீ ஸ்ட்ரீட்டில் அந்த ஆடரை வந்து டெலிவரி பண்ண முடியுமா உங்களால் சாரி சார் நான் இப்போது வந்து ஒரு வேலை விஷயமா தான் அங்கே போனேன் அதுக்காக தான் வந்து நான் உங்கக்கிட்ட கேட்குறேன் தேங்க் யூ